ஆ எஸ் மேம் சொல்லுங்கள் மேடம் ஆ ஓகே மேடம் ஒ டொன்னு சரி இருபது இருபது மணி நேரம் ரெண்டு டூ டேஸ் ஆகும் மேடம் அப்படிங்களா மேடம் ஆ ஓகே மேடம் ஆனால் வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் ஆகும் மேடம் கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாயிருக்கும் வெயிட்டிங் சார்ஜூ வேற போடணும் ரெண்டு நாள் ஆயிடும் அதனால டிராவலிங் கொஞ்சம் இந்த டீசல் வில எல்லாம் ஏறிடுச்சு மேடம் அதனால கொஞ்சம் கா காசு அதிகமாயிருக்கும் ஆ எஸ் மேடம் ரெண்டு கோவிட்டுமே போட்டேன் மேடம் ஆமாம் மேடம் அப்புறம் நைட்டு வெயிட்டிங் சார்ஜிருக்கு அப்புறம் நைட்டுக்கு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிதான் வண்டி ஓட்டனும் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரைன் ஆகும் ஒரு தெர்ட்டி தவுசன்ட் ஆகும் மேடம் டீசல் ரேட்டுலாம் ஏறிடுச்சு மேடம் அதனால கொஞ்சம் சிரமம்தான் ஏதோ ஒரு ஃபைவ் தவுசன் லெஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டுவென்ட்டி ஃபைவ் தவுசன்னாவது ஆகும் மேடம்

இல்லைங்க மேடம் ஓகே மேடம் அதுக்காக நாங்கள் செ செலவு பண்ணிட்டு வர முடியாதுல்ல மேடம் வெயிட்டிங் சார்ஜிருக்குது இங்கேயிருந்து போகணும் அங்கேயிருந்து வரணும் இங்கேயிருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோ மேட்டர் அங்கேயிருந்து ஒரு அதில் கிலோ மீட்டரு அதிகமாயிருக்கு மேடம் நாங்கள் டீசலுக்காகதான் கேட்குறேன் வாடகை வெயிட்டிங் சார்ஜி வேற எதுவும் இல்லை மேடம் இதுக்கு மேலே கம்மி பண்ணி வண்டி வராது மேடம் என்னன்னு நீங்கள் பாருங்கள் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் நீங்கள் அட்ரஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மேடம் நான் கரெக்ட் டையத்துக்கு நான் வந்துறேன் டையம் ஓக்கே மேடம் நயன் தெர்ட்டிதானே மேடம் கார் ஷார்ப்பாக இருக்கேன் மேடம் ஆ தேங்க் யூ மேடம்